எரி நட்சத்திரம் அப்படினா நாங்கள் சின்னக் குழந்தைங்களா இருக்கும்போது வானத்தில் நல்ல நிலா வெளிச்சம் வெளில தான் படுத்துத் தூங்குவோம் சின்னக் கிராமம் அப்படின்றதுனால எல்லாரும் வீட்டுப் பிள்ளைங்களோட வெளியே ஜாலியாக படு பேசிவிட்டு படுத்துவிட்டு தூங்கிகிட்டு இருக்கும்போது வானத்துல திடீர்னு ஒரு செகண்ட் மட்டும்தான் அந்த எரி நட்சத்திரம் வந்து போகும் அது நாங்கள் வால்மீன் அப்படினு சொல்லுவோம் அப்போ திடீர்ன்னு வானத்தில் இருந்து விழும்போது அம்மாக்கிட்ட கேட்டேன் அம்மா என்னம்மா அது டக்குன்னு உடனே வந்துவிட்டு போது அப்படினு கேட்டால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க வால்மீன் அதெல்லாம் பெண்கள் பார்க்கக் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் அப்போ அது எதுவாக இருக்கும் அப்படினு யோசிச்சதும் இல்லை அதற்காக எதாவது அதுக்கு நல்லது நடக்கும் அப்படினு அதுக்கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்ச மாதிரி அப்படிலாம் எதுவும் கிடையாது ஏன்னா அது எதுவும் ஆபத்து போல் அதனால அதை நம்ம பார்க்கக் கூடாது பெண்கள் அப்டின்ற மாதிரி அம்மா சொல்லுவாங்க நாங்கள் அதனால அதை அப்போலாம் பெருசாக எடுத்துக்கறதில்லை ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் வந்து எரி நட்சத்திரம் வரும் டக்குன்னு உடனேலாம் வருஷ வருஷமெல்லாம் அந்த எரிமீன் வராது அதை யாராலும் அவ்வளோ சீக்கிரம் பார்க்கவும் முடியாது இப்போ நம்ம எல்லாருமே வெளிய அதிகமா வர்றதே இல்ல நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கறதுனால நம்ம அந்த வால்மீன் அதிகமாக பார்க்கறதே இல்லை ஏன் நம்ம நிலா வெளிச்சம் நட்சத்திரம் அதுவே நம்ம குழந்தைங்களுக்கே நம்ம காட்டுறதே இல்லை வீட்டுக்குள்ளே ஃபோன் மூலமாக டிவி மூலமாகதான் நம்மளே நம்ம குழந்தைங்கள நம்ம உருவாக்கிட்டுருக்கோம் வால்மீன் அப்படினா நாங்கள் சின்னப் பிள்ளைங்களாக இருக்கும்போது எப்பையா ஒரு டைம் சும்மா தெரியாத வயசில் நாங்கள் பார்த்தது மட்டும்தான் அது எதற்காக வரும் அப்படின்ற விஷயமெல்லாம் நாங்களும் கேட்டதும் இல்லை அது தெரிஞ்சிக்கிட்டதும் இல்லை அது எந்த எதற்காக அது வருது அப்படின்ற விஷயமும் யோசிச்சதும் இல்லை ஆனால் பார்க்க நல்லா இருக்கும் ஒன் டைம் வந்துவிட்டு விழ்ற மாரி இருக்கும் அவ்வளோ வர்றது மட்டும்தான் தெரியும் அது எங்கே போய் விழுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாது